ஹலோ ஹலோ வணக்கம் புவனேஸ்வரி பூ பூ மண்டிங்க சரிப்பா சரி சரிங்க அப்படிங்களா உங்களுக்கு என்றைக்கி பூ தேவைப்படுத்துங்க எவ்வளோ தேவைப்படுது சரிங்க ஆ சரி சொல்லுப்பா என்னென்ன பூ என்னென்ன ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷனுக்கு தேவை மேரேஜ்ஜா சரி சரி சரி சரிப்பா

ஆ சொல்லுங்கள் ஆ சரிப்பா ஆ ஆ பேனா எடுப்பா ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்கள் ஆ மல்லி அஞ்சு கிலோ ஆ அஞ்சு கிலோ ஆ ஆ பன்னீர் ரோஸ் அஞ்சு கிலோ ஆ ம் ஆமாங்க ஆ ஆ

ஐம்பது பூ வேணுங்களா சரி இதெல்லாம் வந்து ம் ஆ ஆ சொல்லுங்கள் ஆ சரிப்பா ஓ சரி டெக்கரேஷனுக்கு அப்புறோம் ஆ ம் சொல்லுங்கள்

என்ன பூ ஏலியா பூவா டேலியா பூ ஆ சரிப்பா அஞ்சு கிலோ ஆ ஏழு கிலோவா சரி ம்

தாமரைப்பூ ஒரு அஞ்சு கிலோ ஆ சரிப்பா எழுதிக்கிட்டேன் ஆ ஆமாங்க அது என்ன ஆ வெத்தலை வெத்தலை வைச்சு ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்

சரிப்பா ஆ சரிப்பா ஆ ஏழு கிலோ போட்டுக்கிட்டேன் காகிதப்பூ ஒரு அஞ்சு கிலோ ஆ சரிப்பா ம் சாமந்திப்பூ ஒரு அஞ்சு கிலோ ஆ

ஆ இருக்குப்பா உங்களுக்கு என்ன பூ தேவையோ எல்லாம் இருக்குது கிடைக்கிது ம் ஆ சரி ஆ சரிப்பா எழுதிக்கறேன் சொல்லுங்கள் என்ன பூ பால்சம் பூவா ஓ சரி சரி பால்சம் ம் சரிப்பா ஆ சாமந்தி ஒரு அஞ்சு கிலோ சூரியகாந்தி ஒரு அஞ்சு கிலோ ஆ ஆ சரிப்பா என்றைக்கி மூ மூணாம்தேதிப்பா ஆ இல்லை வண்டியாப்பா வண்டி அனுப்பிடறோம் நீங்கள் அதுக்குண்டான சார்ஜ் கொடுத்துருங்க அப்புறோம் அப்புறோம் மூணாம்தேதி உங்களுக்கு பூ தேவைப்படுது ஆ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நாங்கெல்லாம் கணக்கு போட்டு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறேன் ஒரு அமவுண்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்புறோம் ஆ ஆமாங்க அப்புறோம் நீங்கள் பூவை எடுக்கிற அன்னைக்கி மொதல் நாள் வந்து டெக்கரேஷன் மொதல் நாளைக்கு வந்து மிச்ச அமவுண்டை கொடுத்துட்டு பூவெல்லாம் எடுத்துக்கலாங்க அப்புறோம் இன்னொரு பூ ஒன்று இருக்குது நல்லா இது டெக்கரேஷனுக்கு வாங்கிட்டு போனாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு பங் கல்யாண பங்க்ஷனுக்கு லில்லியேசி லில்லியேசி அது ஊட்டி ஊட்டியில் எங்களதே விளையுதுங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது போட்டு விடலாமா சரிங்க ஆ ஆ சரிப்பா ஆ ம் பூவெல்லாம் ஃப்ரெஸ்ஸாவே இருக்குங்கப்பா எங்கள் நாங்கள்லாம் அன்றைக்கி உங்களுக்கு வேணும் ஒன்னாம் ரெண்டாம்தேதி ரெண்டாம்தேதி வர்றதை அப்படியே அன்றைக்கி ஃப்ரெஸ்ஸாக வர்றதை அங்கடியே ஆ அன்றைக்கே எடுத்துக்கலாம் அது சூப்பராக இருக்கும் பூவெல்லாம் ம் ஆ நீங்கள் சொ ஒ ஓகே ஓகேப்பா நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு டெலிவரி பண்ணிடறோம் ஆ எந்த ஃபால்ட்டும் வராது ஆ சரிப்பா ஓகேப்பா எல்லா பில் போட்டுவிட்டு நான் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் கூப்பிட்றேன்

ஆ எழுதியாச்சிப்பா எழுதியாச்சு நான் கூப்பிட்றேன்ப்பா என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஜிபே நம்பர் இதே தான் ஆ ஓகேவா சரி சரிப்பா நான் கணக்கு போட்டு என்னன்னு சொல்லி கூப்பிட்றேன் சரியா ஆ ஆ ஆ சரி சரிப்பா சரி ஆ ஓகே ஆ